ஹலோ அண்ணா ஆட்டோக்கார அண்ணனா பேசறீங்க நாங்கள் இந்த மாதிரி தேவகோட்டையிலேருந்து பேசுறோம்ண்ண ஆட்டோ லெட்சுமி ஆட்டோ ஸ்டாண்ட்டிலேருந்தாண்ண பேசறீங்க ஆமாம்ண்ணா நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும் ஆட்டோ வேணும் கொஞ்சம் கிடைக்குமாண்ண அஞ்சு பேர் இருக்கோம்ண்ண அஞ்சு பேருக்கு எவ்வளோண்ண ஆகும் பேமெண்ட்டு அதை கொஞ்சம் சொல்றீங்களாண்ண ஆமாம்ண்ணா காரைக்குடியில் இருக்கிற கோயிலுக்கு போகணும்ண்ண ஆமாம் எவ் எவ்வளோ ரூபாய் ஆகும் என்னங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீகங்ளாண்ணா ஆ ஓகேண்ணா காலையில் பத்து மணிக்குலாம் வந்துடுறீங்களாண்ணா கோயிலுக்கு போயிட்டு எங்களை ரிட்டர்ன் வீட்டில் கொண்டாந்து விடணும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்ளாண்ணா ஆ ஓகேண்ணா காலையில் பத்து மணிக்குல்லாம் வந்துடுங்கண்ணா நாங்கள் ஃபேமிலியோட அஞ்சு பேர் போகணும்ண்ணா ஆ உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுங்கண்ணா இல்லைனா எங்கள் நம்பரை கொஞ்சம் வாங்கிக்கோங்கண்ணா எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த டையத்துக்கு வீட்டு வ வீட்டுகிட்ட வந்து எங்களை கூட்டிகிட்டு போங்கண்ணா கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து வீட்டிலயே கொண்டாந்து விட்றனும்ண்ணா அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆகுதோ அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஆ உங்களோடய அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்கண்ணா இல்லை எங்களோடய அட்ரஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்கண்ணா ஆ தேவக்கோட்டை நான்காவது வீதியில் இருக்கோம்ண்ணா வந்து கூட்டிகிட்டு போங்கண்ணா